எங்கள் வீட்டில் நாங்கள் வந்துட்டு குழாய் நீர் வந்துட்டு கிடைக்கிது மோட்டார் தான் போட்டிருக்கோம் அதுமட்டும் இல்லாமல் குடிநீர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வர குடிநீரை நாங்கள் யூஸ் பண்றதே இல்லை ஏன்னா நாங்கள் வீட்டில் ஆர்ஓ வெச்சிருக்குறதுனால் குழாய் நீர்லேருந்துதான் எடுத்துக்கறோம் குழாய் நீருமே வந்துட்டு நாங்கள் கவுர்மண்ட்டு இதுலேருந்து வாங்கிக்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் போர் போட்டிருக்குறதுனால அது நிலத்தடி நீர்லேருந்துதான் வருது குழாய் நீரை பற்றி எனக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத காரணத்துனால் அது சரியாக வருதா எல்லா இடத்துக்கும் கரெக்டாக எல்லா மக்களுக்கும் அது போய் சேருதான்றது எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சவரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகதான் வருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவ்வளவுதான்